இப்போ பார்த்துட்டீங்கனா மண்பாண்டம் நிறைய பேர் செஞ்சுட்டு வராங்க அப்போ பா அந்த காலத்தில் பார்த்துட்டீங்கனா ஏதா அந்த ஒரே ஒரே மாடல் தான் இருக்கும் இப்போ அப்படி இல்லை ந நல்லா முன் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது வித விதமாக அந்த மண்ணு தான் ஆனால் அதில் பார்த்துட்டீங்கனா நிறையா நிறையா விதமான நம்பளே ஆச்சரியப்படத்தக்கதாக நிறையா விதமானது இருக்கும் அதில் ஒரு டம்ளர் மாதிரி கூட செஞ்சு வச்சுருப்பாங்க பார்க்க செம்பு வடைச்சட்டி கொ எ எ என்னென்ன நம்பளுக்கு சில்வரில் கிடைக்குதோ அது அது எல்லாமே மண்பாண்டத்தில் கிடைக்கிது அது இப்போ எல்லோருமே ஜனங்கள் முன்னேற்றத்துக்குள்ளே வந்துருக்குது அப்புறம் அடுத்து பார்த்திங்கனா தச்சு அது தச்சு தச்சும் அதே மாதிரி தான் வித விதமா வித விதமாக செஞ்சுட்டு வராங்க ஜனங்கள் அதிகமான முன்னேற்றத்துக்குள்ளே க வந்துகிட்ருக்காங்க